திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் கோவில் வந்து பல ஆண்டுகளாக இருக்குது எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இருக்குது தாயுமானவரோடய வரலாற்றை சொல்லணுன்னால் அவரு வந்து தமிழ் பாடல்கள் வந்து நிறைய பாடி இருக்கார் தமிழ் பாடல்கள் வந்து நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க அது மாரி தமிழர்களோடய பண்பாடுகள் வந்து கோவில்களோடு இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்ட படியே ஒரு சில விஷயங்களோட அது கண்டிப்பாக ஒத்துப் போகுது தமிழர்களோட பண்பாடும் கோவிலோடய அந்த பண்பாடும் வந்து கண்டிப்பாக அதனோடய கருத்துக்கள் வந்து ஒ ஒற்றுமையாக தான் இருக்குது சே அது ஒத்துப் போகக்கூடிய ஒரு விஷயந்தான் அது என்னுடைய கருத்து